பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்திரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஆறு பத்து அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு